ஹலோ ஹலோ ஹலோ குட்மானிங் நான் வந்து குட்மானிங் மேம் நான் வந்து ஆ ரவியோடய க்ளாஸ் டீச்சர் பேசுகிறேன் ஃபஸ்ட் யூனிட்டு டெஸ்ட் பேப்பர் கொடுத்தேன் அவன் எப்படி மார்க் எடுத்திருக்கான் என்ன பார்த்திங்களா நீங்கள் அவன் வீட்டில் படிப்பானா நீங்கள் டியூஷன் எதாச்சும் சேர்த்துவுட்றிங்ளா ஆ இருக்குது மேடம் ஸ்கூலில் இருக்குது ஆமா ஃபீஸ் வந்து ஃபீஸ் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரெட்ருக்கும் பேரெண்ட்ஸ் மீட்டிங் வச்சிருந்தோம் நீங்கள் எதுக்கு வரல ஒரு ஒன் ஹவ் ஒரு ஒன் ஹவர் தான் வந்துட்டு போயிருக்கலாம் நாங்கள் பேரெண்ட்ஸ் மீட்டிங்கில் தான் படிக்காதவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்லிருந்தோம் நீங்கள் இனிமே எல்லா பேரெண்ட்ஸ் மீட்டிங்கும் அட்டென் பண்ணுங்க ம் சரி மேடம் தேங்க்யு